ஹலோ ஆ ஆ சொல்லுங்கள் கேட்குது ஆ சரிங்க சார் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஏர்கூலர் வேணும் ஆ ஆ என்னன்ன என்னன்ன கம்பெனி இப்போ இருக்குதுங்க ஆ எப்படி சார் அதுக்குலாம் வெலை இதுக்கு அதுக்கும் ஆ சைஸ் வந்து பன்னெண்டுக்கு இருபது இப்போ சைஸுங்க ஆ சரி சார் எங்க ஆ ஆ ஆ சரி பஜாஜ் கம் பஜாஜ் பஜாஜ் கம்பெனியே கொடுத்துருங்க சார் ஆ ஆ ஆ சரி சார் சரிங்க சரிங்க நான் நாளைக்கு வந்து ஆட்ரு கொடுத்தறேங்கோ ஆ சரிங்க ஆ சரிங்க சார் ஆ நாங்கள் செம்மாம்பாடி சார் செம்மாம்பாடி இந்த ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரே தான் நாளைக்கு வரேன் சார் வந்து நேரடியாக பார்க்கறேன் ஆ சரி தேங்க்ஸ்